வேலையில தப்பு செய்யாத ஒரு மனுஷனே இருக்க மாட்டாங்கள் வேலையில் வந்து தப்பு எல்லாருமே செய்வாங்கள் அதே போல தான் நானும் என்னோடைய பணியில் இருக்கும்போது ஒரு சில தவறுகளை செய்தேன் ஆனால் அந்த தவறுகளை நான் மீண்டும் மீண்டும் செய்வதில்லை செய்த தவறை திரும்ப நான் செய்யமாட்டேன் செய்துவிட்டால் உடனே என்னோட உயர்மட்ட அதிகாரிகளுக்கு உரிய நேரத்தில் உரிய செய்தியினை நான் செ சொல்லிவிடுவேன் ஏன்னாக்கா தவறு என்பது மனிதனுக்கு இயல்பாக வர்றது அது அது யாராலேயும் தடுக்க முடியாது செஞ்சத்தப்புறம் வந்து உணர்ந்துணும் அந்த தப்பை வந்து திரும்ப செய்யக்கூடாது அதான் மனிதனுக்கு உரிய ஒரு சிறப்பு எனக்கும் நிறையா தடவை நான் செஞ்சுருக்கேன் தப்பு அது ஒன்னும் இதுல்ல ஆனால் அதுக்கு தகுந்தமாதிரி என்னோடைய மேல் அதிகாரிக்கு நான் வந்து அப்போப்ப இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன் அவங்க அதுக்கு தகுந்தமாதிரி எனக்கு வந்து அறிவுரை சொல்லுவாங்கள் புத்திமதி சொல்லுவாங்கள் கைடன்ஸ் பண்ணுவாங்கள் அதுக்கு தகுந்தமாதிரி என்னோடைய பணியை நான் இன்னும் சிறப்பாக நான் செய்வேன் நானு தப்புதல் இல்லாமல் அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன் நானு செஞ்ச தப்பை என்றைக்கும் நான் மறைக்கவே மாட்டேன் அது மறைக்கவும் கூடாது அது மிகப்பெரிய ஒரு தப்பாகும்